ஹலோ மேம் ம் மேம் நான் வந்துட்டு கரெஸில் படிக்கிற ஸ்டுடென்ட் என் பேர் உமா ஆம் ட்ரிப்பிள் ஈயில படிக்கிறேங்க மேம் ஆ எனக்கு வந்துட்டு க்ளாஸ்லாம் அப்புறோம் ஹெச்ஓடி போன வந்துட்டு கரெஸில் படிக்கிறதுனால நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வருது ம் ஆ ஹெச்ஓடி எனக்கு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்க்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு ப்ராப்பராக இன்னும் லெஸ்ஸன்சு முடிக்கல எனக்கு எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்ற ஒரு இதாகவே இருக்கு அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம் கால் பண்ணேன் ம் ஓகே மேம் நான் இதை கம்ப்ளெயிண்ட்டாலாம் கொடுக்கல ஆ எங்கள் க்ளாஸில் ப்ராப்பராக இல்லைன்ற ஒரு காரணத்துனால தான் உங்கள்கிட்ட சொல்றேங்க மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ம் தேங்க்ஸ் மேம்